கலைனாலே நாட்டுப்புறக் கலைகள் தான் நம்மளோடய பரதம் த பரதம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் சிலம்பாட்டம் போன்ற கலைகளை தமிழர்கள் தான் கண்டுபிடித்து ப பராமரித்து கொண்டிருக்கிறார்கள் அதை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் போன்ற வலைதளத்தில் பரவலாகி வ பரவலாகி வருகிறது நம்ப தான் நம்ம நம்மளோடய கலைகளை மதிக்கிறது இல்லை நம்ம நம்ம கலைகளை நம்ம நம்ம மதித்தாதான் அன எல்லா உலகமெங்கும்